அப்போ வந்து எதுவும் பொழுதுபோக்குக்கு இல்லை இப்போ வந்து ஆட்டம் தெருக்கூத்து அந்த மாதிரின்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க பழைய ஆளுங்கள் இப்போ வந்து டிவி இப்போ ஃபோனு நாட்டு இல்லையா அந்த மாதிரின்னா இப்போ இருக்கிற டேஜிக்கு ரொம்ப விரும்புறாங்க அது தான்